நான் கொடுத்துருக்கேன் பரிசாக வந்து இந்த கவிதைலாம் எழுதி கொடுத்துருக்கேன் ரொம்ப முக்கியமானவங்க அவங்க நான் ஒரு பத்து வருடம் முன்னாடி வந்து அவங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் அப்போனா இந்த வாட்ஸப்பு அதுமாரிலாம் இல்லை நான் எழுதின முதல் கடிதம் வந்து ஒரு கவிதை ஒரு அவங்க எனக்கு வந்ததை எழுதினேன் அப்போ கவிதை நானே சொல்லிக்கிறேன் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பிறந்தநாள் அப்போ ஸோ வந்து நான் என் கைப்பட வந்து அவங்களுக்கு வந்து முதல் முறையாக நான் கடிதத்தை வந்து அவங்க பிறந்த நாள் பரிசாக நான் வந்து கொடுத்துருந்தேன் என் கைப்பட அது கவிதன்னு அவங்க ஒத்துக்குனாங்க ஏன்னா ரொம்ப பிடிச்சவங்கனால அது சின்னாதாகருந்தாலும் அவங்களுக்கு பரிசு ரொம்ப பெரிய பரிசாகதான் இருந்துச்சு ரொம்ப பிடிச்சுருந்துது சொல்லி இருந்தாங்க இதுமாரி டைப் பண்ணிருந்தாக்கூடம் அந்த ஃபீல் வந்துருக்காது இல்லையா அது வந்து இன்னவரைக்கும் அவங்க வந்து பொக்கிஷமாகதான் பார்த்துனுருக்காங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருடம் முன்னாடி கொடுத்த அந்த கடிதம் இன்னோம் அவங்களுக்கு வந்து மனசுலையும் இருந்துது ரொம்ப பிடிச்சதும் இருந்துது அது இதுவரைக்கு சொல்லுவாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது